ஆ ஹலோ சார் ராஜலக்ஷ்மி கேட்ரிங்களா ஆ ஓகே இல்லை சார் நான் அந்த காலேஜில் நான் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் கம்மிங் ஃப்ரைடே வந்து வெள்ளிக்கிழைமை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எங்கே கா நம்ம காலேஜிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் நான் கண்டக்ட் பண்ணலான்ருக்கோம் அது பார்த்தீங்கன்னா எப்படின்னா சின்னதாக இப்போது புதுசா ஜாயின் பண்ணியிருக்காங்க காலேஜ் ஸ்டூடண்ட்ஸு அவங்களுக்கு ஒரு இன இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலான்ட்ருக்கோம் எனக்கு அது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நீடு கொஞ்சம் உங்கள் தேவை தேவப்படு உங்களு உங்கள் கிட்டேருந்து ஒரு தேவை எனக்கு தேவைப்படுது ம் இப்போ என்னென்னால் இப்போது என்க்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நேக்ஸ் ஐட்டம் தேவைப்படுது ஆ ஆமாங்க சார் இப்போ எப்படின்னா அது எங்களுக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு தனியாக நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி நல்லாரு இருந்தால் நல்லாயிருக்கும் ஸ்டாஃப்க்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக தேவைப்படுது உங்கள் கிட்ட என்ன மாதிரி ஸ்நேக்ஸ் ஐட்டம் இருக்குது ஆமாம் ஆமாங்க சார் சீஃப் கெஸ்ட் வர்றாங்க இன்வைட் பண்ணியிருக்கோம் ஓகே ஓகே

ஓகே ஓகே ஓகே ஓகேங்க சார் இப்போது எங்கேன்னு எங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எ இரநூறு ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க அந்த பே வர்ற அந்த ஃபங்க்ஷன் அட்டண்ட் பண்ணுறவங்க ஸ்டாஃப் ஒரு அ பத்து பேரிருக்காங்க சீஃப் கெஸ்ட் ஒரு ரெண்டு பேர் வர்றாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிடறீங்களா ஓகே ஓகே ஓகே ஓகே சார் எவ்வளோ ப்ரைஸ் ஆகும் இதெல்லாம் ஓகே ஓகே எனக்கு ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது எனக்கு ஒரு த்ரீ த்ரீ தேர்ட்டிக்கு எனக்கு வேணும் தேவைப்படுது அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வைச்சுருங்க பிரிப்பேர் பண்ணிட்டே கொடுக்கற மாதிரி இருக்குது எனக்கு தேவைப்படுது அந்த டைம் மட்டும் கொஞ்சம் இது பண்ணுங்கள் நான் இங்க ஆஃபீஸில் இருக்கற ஸ்டாஃப்ஸ் இது இது எங்கே ஆ இது இருக்காங்க ஆஃபீஸ் பாய் இருக்காங்க அவங்கள அங்கே அனுப்புகிறோம் அவங்கக் கிட்ட நீங்கள் கொடுத்து விடுங்க ஓகே சார் ஸ்நேக்ஸ் ஐட்டம் நீங்கள் கொடுக்கறப்போ கப்ஸ் இருக்குதுல்ல சார் டீ காஃபி கொடுக்கறீங்கள்ல கப்ஸும் நீங்களே ப்ரொவைட் பண்ணிவிடுவீங்களா இல்லை நாங்கள் செப்பரேட்டாக வாங்கணுமா ஓகே ஓகே கப்பு அதே மாதிரி பேப்பர் ப்ளேட் தேவைப்படுது எங்களுக்கு

ஓகே சரி ஓ எனக்கு இப்போது ஃபுட் ஐட்டம் எதுவும் வேணாம் சார் ஸ்நேக்ஸ் மட்டும் போதும் அடிஷ்னலாக நான் கூல் ட்ரிங்ஸ் ஐட்டம் எதனா இருக்குங்களா

ஓகே ஓகே எனக்கு அது மாதிரி வேணும் எனக்கு சீஃப் கெஸ்ட் வர்றவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஜூஸ் அது மாதிரி ஆப்பிள் ஆப்பிள் ஜூஸு அது மாதிரினா கொடுங்க மீதி எல்லாத்துக்குமே இந்த டென் ரூப் பத்து ரூபா பாட்டிலில் வருங்கல்லை அது கொடுத்து விட்ருங்க எனக்கு என்ன ப்ரைஸ் ம ந விலை மட்டும் கொஞ்சும் கம்மி பண்ணிணா நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் வெளியே கம்பேர் பண்ணுறப்போ நீங்கள் மற்ற இடத்துலத்தோட கொஞ்சம் நீங்கள் பெட்ராக பண்ணிக் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே ஓகே எனக்கு நல்லதாக பண்ணிக் கொடுங்க ரேட் பண்ணிக் கொடுங்க நெக்ஸ்ட்டு என்ன ஒன்று ஃபங்க்ஷன் வந்தால் கூட நான் உங்கக் கிட்டையே நான் இது பண்ணுறேன் ஓகே எனக்கு இது மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு ஓகே ஓகே ஓகே சார் நீங்கள் பார்த்துட்டு என்னன்னு எனக்கு இது பண்ணுங்கள் இதுதான் என் நம்பரு என் நம்பருக்கு இது ஷேர் பண்ணுங்கள் மெனு என்னென்னலாம் இது பண்ணிட்டு நீ இது பண்ணுங்கள் எனக்கு வாட்ஸ்ஆப்பில் டெக்ஸ் பண்ணுங்கள் நான் இங்கே ஃபார்வேர்டு ப எங்கள் டீம் எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே நான் சர்க்குலேட் பண்ணணும் அது ஓகே சார் ஓகே தேங்க்யூ சார் எனக்கு ஃப்ரைடே கொஞ்சம் இது பண்ணுங்கள் மறந்துவிடாதீங்க கரெக்டாக பண்ணிக் கொடுங்க ஓகே ஓகே தேங்க்யூ சார்